எனக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மோசடி எதுவும் நடந்ததில்லை பட் மக்கள் எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னால் இப்போ யாராச்சும் உங்களுக்கு நான் பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கன்னால் நீங்கள் எந்த பேங்க் எந்த ப்ராஞ்ச்னு சொல்லி கேட்கணும் கேட்டுவிட்டு நீங்கள் இது மாதிரி ஓடிபி வரும் உங்களுக்கு அந்த ஓடிபி சொல்லுங்க உங்களுடைய அக்கவுண்ட் வந்து லாக் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஓடிபியோ சொல்லக்கூடாது உங்களுடைய ஏடிஎம் பின் கோடோ பின் நம்பரோ எதுவுமே சொல்லக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் தவறாக சொல்லிவிட்டீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள அமௌண்ட்டுகளை வந்து அவங்க திருடுவதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் விழிப்புணர்வோடு இந்த மாதிரி ஓடிபி இதெலாம் சொல்லாமல் கரெட்டாக இருக்கணும்